ஹலோ சொல்லுங்கள் பூக்கடைதானே இல்லை எங் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்காக பூவுலாம் வேணும் ஆ இங்கே கும்பகோணத்துலேர்ந்துதான் பேசுகிறோம் ம் எங்களுக்கு ஃபங்க்ஷன்க்கு பூ வேணும் உங்கள்கிட்ட என்னென்ன மாதிரி பூவுலாம் இருக்கு என்ன எனக்கு வந்து மல்லிகை பூ வேணும் மல்லிகை ரேட் எவ்வளோ என்னெங்க இவ்வளோ சொல்லுறிங்க நான் நாலு இடத்துல விசாரிச்சு பார்த்ததுல நீங்கள் உங்கள் கடையில்தான் கொஞ்சம் பூ வந்து நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ன்னு சொன்னாங்க அதனால தான் உங்கள் கடையை தேடி வந்தேன் ஓ இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி தரலாமே ம் எனக்கு ரோஸும் ரோஸ் பத்து வகையான ரோஸ் வேணும் ம் சரிங்க மேம் ஆ வர ட்வெண்ட்டி ஃபைவ் மேம் மல்லிகை பூ ஒரு ரெட் ரெட் ரோஸ் வந்து ரெட்டு எல்லோவ் அப்புறம் வந்து டபுள்லு டபுள் கலர் கலந்ததுலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ரோஸு அப்புறம் ம் இந்த குட்டி குட்டி பன்னீர் ரோஸ் எல்லாம் இருக்கும்ல ஆ அதெல்லாம் ரேட்டு என்ன வரும் ம் எப்படிம்மா எல்லாம் சேர்ந்து சொல்லுறேன் எல்லா பூவும் கலந்து சொல்லுறிங்களா இல்லை அந்த பூ மட்டும் தனியாகவா ம் நீங்கள் ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நான் அதுக்கு தகுந்தமாதிரி பார்த்து வாங்கிக்கிறேன் என்னால் ஃபங்க்ஷன் டைமில் என்னால் வரமுடியாது உங்களால் கொண்டாந்து கொடுக்க முடியுமா ம் நான் அட்ரெஸ் அனுப்பி அனுப்பிவிட்றேன் ஆ ஆ தேங்க் யூ